எ எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் நிலத்துல இருக்கிறதால பக்கத்தில் ஏரி இருக்குது நிறைய பறவைங்கள் வரும் அதை நாங்கள் தெரத்த மாட்டோம் வீட்டில் வந்து கூடு கட்டும் அது கூடு கட்டுறதுக்கு நாங்கள் அதை தொந்தரவு பண்ணாத இருந்தால் அது மாட்டில் வரும் அது மாட்டில் கூடு கட்டி அடைக்காத்து குஞ்சுப் பொறிச்சு அதுக்கப்புறம் இது இட்டுன்னு போகும் நாங்கள் அதை பாதுகாப்பாக தான் வச்சுருப்போம் அந்த இதுக்கு கிளிக்கு வாழைப்பழோம் உரிச்சு வச்சோம்னால் அது வந்து தின்றுட்டு அதுக்கப்புறம் போகுங்க நிறைய வரும் ஒரு நாளைக்கு பத்து வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு வரும் அதுங்க இரைக்கி தகுந்த மாதிரி வரும் குருவிங்க வரும் தேன்சிட்டு வந்து எங்கூட்டில் கூடு கட்டும் அதை நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அது அது அழகாக கட்டி அது உள்ளேயே பு முட்டையிட்டு குஞ்சுப் பொறித்து குஞ்சு பொறித்த வரைக்கும் நாங்கள் அதை ஒன்றும் பண்ண மாட்டோம் அதுவே அதுக்கப்புறம் இட்டுன்னு ஓடிப்போயிடும் அப்புறம் அந்த மறுக்காலம் வரும்போது அது மாதிரியே வரும் சிட்டுக்குருவி வரும் தட்டுனாங்குருவி வரும் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி வரும் நாங்கள் எல்லாம் அதுக்கு தீனியில் கு கொடுத்து அரிசிப் போட்டு யா அது பாதுகாப்போம் அது வந்துட்டு அது எங்களுக்கு பார்த்தா பயப்படாது ஏன்னால் தினமே எங்களை பார்க்கறதால நாங்கள் வைக்கிற தீனி தான் வைக்க வரோம்னு கம்முனு நின்று இருக்கும்